ஹலோ வணக்கம் நந்தினி டூரிஸம் ஏஜென்ஸி நீங்கள் தஞ்சாவூரில் எந்தெந்த ப்லேசஸ்லாம் ஆ ட்ராவல் பண்ணனும்னு நினைக்கிறிங்க தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் டெம்பிள் ஒன்று பெருவுடையார் டெம்பிள் ஒன்று பக்கத்தில் சிவகங்கை பூங்கா சரஸ்வதி நூலகம் இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா பக்கத்தில் மியூசியம் எல்லாமே இருக்குது நீங்கள் எந்தெந்த ப்லேசஸ்லாம் விசிட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறிங்க ஆல்ரெடி எல்லாம் எங்க ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஏ டூ இசட் நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அமௌண்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாகும் நாளைக்கு நாளைக்கு ஒரு டென் ஓ கிளாக் வந்திருங்க தஞ்சாவூர் பெருவுடையார் டெம்புளுக்கு நியர்பை லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னால் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் வரும் அங்கையே அதில் ஃபஸ்ட்டே எங்கள் ஏஜென்சி இருக்குது அங்கே வந்துடுங்க அமௌண்ட் வந்து டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தொளசண்ட் வரைக்குள்ளே ஆகும் அவ்வளோ தான் அதிகமாகலாம் ஆகாது ஆ தேங்க்யூ